எனக்கு தெரிந்த மாணவர் ஒருவர் கல்லூரி பட்டம் பெற்றிருக்கிறார் அவர் வந்துவிட்டு இப்பொழுது தான் கல்லூரி பட்டம் பெற்று முடித்து அவருடைய ஃப்யூச்சரில் வந்துட்டு அவர் வேலைக்கு போய்விட்டாரு அவர் வந்து என்ன பட்டம் படித்தாருனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற ஸ்டடியை படித்தாரு அதாவது வந்து ஐடி என்று சொல்வார்கள் அது வந்துட்டு மோஸ்ட்டாக எப்படின்னா சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட படிப்பு அந்த படிப்பை படித்து விட்டு அவர் படிக்கும் சமயத்திலேயே அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் செய்திருக்கிறார்கள் என்ன வகையான படிப்புகள் என்றால் சிசிஎன்ஏ என்ற படிப்பில் சிசிஎன்ஏ என்றால் சிஸ்கோ சேர்ட்டிஃபைட் நெட்ஒர்க் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட படிப்பை அவர் படித்து அதிலே வந்துட்டு முன்னேற்றம் பெற்றார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடு சேர்த்து படிக்கும்போது அவர் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாமே படித்து மொத்தமாக அவர் வந்துட்டு முன்னேற சமயத்தில் இது வந்து ஒரு கு உண்மையிலே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது நல்லா எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவர் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த சிசிஎன்ஏ வந்துட்டு அவருடைய கல்லூரி பட்டத்தோடு சேர்ந்து படிக்கும்போது இதை படிக்கும் சமயத்திலேயே ஐடியாத்தான் என்ற ஒரு விஷயத்தை அட்டென்ட் பண்ணிணால் அந்த ஐடியாத்தான் என்பதை இந்த நெட்ஒர்க்கிங்கையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் ஸ்டடிஸையும் படிக்கிறவர்களால் அட்டென்ட் பண்ண முடியும் அதையும் அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ முயற்சி சென்று வெற்றிப்பெற்று இப்பொழுது சிஸ்கோ என்ற ஒரு கம்பெனியில் அவர் வந்துட்டு இடம்பெற்றார் அந்த கம்பெனியில் இப்போ இடம்பெற்று அவர் வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ நல்லாவே சாதித்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல வகையான சம்பளம் வாங்கிறார் அந்த சம்பளம் அவருடைய வாழ்க்கை முறைக்கு நல்லாவே பயன்படுகிறகிறது ஸோ இப்போ ஓவராலாக சொல்ல போனால் அவர் வந்துட்டு சின்ன வயதிலேருந்தே இப்போ படித்து கஷ்டப்பட்டு கல்லூரிக்குள்ளே போய் கல்லூரிக்குள்ளே போய்விட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிகிற ஸ்டடியை எடுத்து அந்த ஸ்டடியை எடுத்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவர் படித்து அந்த ஸ்டடிலேயும் இப்போ வந்துட்டு நல்லா சீச சிசிஎன்ஏ என்ற நெட்ஒர்க்கிங் ஸ்டடியையும் படித்து படித்தது வந்துட்டு அவருக்கு உண்மையிலே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது நல்லா இப்போ படித்து அவர் வந்துட்டு எப்படியோ அந்த காம்பெடிஷன் அட்டென்ட் பண்ணி அந்த காம்பெடிஷனில் அட்டென்ட் பண்ணுறதுக்கான எல்லா வகையான அத்தியாவசியத்திங்களையுமே இந்த கல்லூரி பட்டம் தான் அவருக்கு வழங்கியுள்ளது அதனால் கல்லூரி பட்டம் அவர் படித்தது உண்மையிலே அவர் வாழ்க்கையில் செய்த ஒரு நல்ல விஷயம் என்று கூறுவேன் அதையும் அவர் சாஃப்ட்வேரிலே படித்தது அவருக்கு பிடித்த மாதிரி அவர் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் முன்னேறி முன்னேறி கல்லூரி பட்டம் மட்டுமில்லாமல் அவருடைய விடா முயற்சியும் அவருக்கு வந்துட்டு நன்றாக உதவியாக இருந்து மொத்தமாக சேர்த்து இப்போது அவர் நல்லா படித்து ஒரு நல்ல கம்பெனியில் இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சந்தோஷமாக